தேர்வு செய்யும் வாய்ப்பு அப்படின்னு எங்களுக்கு கிடச்சிதுன்னா நாங்கள் செய்தி தாளோட முதல் பக்கத்தில் தான் எங்கள் செய்திகளை கொடுக்குறதுக்கு விரும்புவோம் ஏன்னால் எல்லாேரும் பார்க்குற பிரிவு அப்படினா எடுத்தோவுனயே அது ஃபர்ஸ்ட் பேஜாக தான் இருக்கும் அதை படிச்சுட்டு தான் யாராக இருந்தாலுமே அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு போவாங்க முக்கியமான விஷயம்னால் அது முதல் பேஜில் தான் இருக்கும் அப்படிங்குறது வேறு மக்களோட கருத்தாயிருக்கு அதனால கண்டிப்பாக நாங்கள் முதல் பக்கத்தில் போடுவது தான் விரும்புவோம்